ஆ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் ஆ ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஐயா வணக்கங்கய்யா சொல்லுங்கய்யா காய்கறி எல்லா காய்கறியும் இருக்குதுங்க வெங்காயம் இருக்குது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் இது அது தக்காளிப்பழம் கத்திரிக்காய் வெண்டைக்கா முட்டைக்கோஸ்ஸு புடலங்கா பாக்கு பீர்க்கங்காய் எல்லாமே இருக்குதுங்க இங்கே என்ன வேணும் சொல்லுங்கள் தக்காளி கிலோ இருபத்தி ரெண்டு ரூபாங்க ஆ இல்லைங்க அந்த தக்காளி வேறேங்க இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லைங்க ஏங்க இது நம்ம காய் ஃப்ரெஸ்ஸூங்க அந்த தக்காளியெல்லாம் வந்துங்க அது ஒருமாதிரி பார்த்தீங்கன்னா அது சின்ன சின்னதாக இருக்குங்க குட்டி குட்டியாக இருக்கும்ங்க இது நம்மளது வந்து பண்ணையிலேருந்து விளஞ்சி வரதுங்க அதுதான் ம்

ஆ வெண்டைக்கா இருக்குங்கய்யா வெண்டைக்கா கிலோ இருபத்தி ரெண்டு ருபாங்க அதுவும் இருபத்தி ரெண்டு ரூபாதாங்க இல் இல்லயில்லைங்க ஆக்சுவலாக இல்லை இல்லை நாட்டு காய்கறிங்கள் பொறுத்தவரைக்கும் அதுலேயும் வந்து ரெண்டுக்குதுங்க நாட்டு வெண்டைக்கா ஒன்றிருக்கு இன்னொன்று ஒன்று இருக்குங்க நாட்டு வெண்டைக்கா கொஞ்சம் விலை ஜாஸ்திங்க அது இருவத்தஞ்சு ரூபாங்க ஆமாம் பிஞ்சு காய் எல்லாம் பிஞ்சி காய்தாங்க இல்லை பிஞ்சி காய் நம்மகிட்டேல்லாம் முற்ற காயெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஆமாம் ஆமாம் ஆமாங்க நம்ம ஆமாம்மா ம் நம்ம கிட்டேல்லாம் எதுவும் முற்றின காய் எதுவுமே கிடையாதுங்க அன்னன்னைக்கு ஆ வெள்ளை முள்ளங்கி இருக்குதுங்க சிவப்பு முள்ளங்கியும் இருக்குது ம் கேரட்டிருக்கு முட்டைக்கோஸ் இருக்குது ஆ பீட்ரூட்டு இருக்குது

ம் சரிங்க ம் சரிங்க சரிங்க சரி ம் சரி சரி இல் இல்லை ஒன்னுமில்ல நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் வீட்டில் நேரடியாக கொடுத்துக்கூட நாங்கள் காசு வாங்கிக்கிறோம் ஆ ஆ ஆமாம் டோர் டெலிவரி உண்டுங்க ஃப்ரீ டெலிவரி தாங்க என்னது காய் பார்த்துட்டே காசு கொடுங்க வெளியில் போனதுக்கப்புறம் காய் காய் நல்லாயிருந்தா காசு கொடுங்க இல்லைன்னா வேண்டாம்

ஆ சரிங்க இப்போ நம்பருக்கு ஃபோன் பண்ணுனீங்களே இருக்கில்ல அதை பார்த்துக்குறேங்க ஆ நான் அனுப்பும்போது கிளம்பும் பொழுது பையன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான் நீங்கள் அனுப்ப சொல்லிட்டிங்கன்னா வந்துடுவாங்க சரி இப்போ காய் வைச்சப்பறம் எடையெல்லாம் எந்த வித்தியாசமும் இருக்காதுங்க நல்லாயிருக்கும் காயும் தரமாக இருக்கும் வந்து நான் பார்த்துட்டே காசு கொடுங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க நன்றி நல்லது நன்றிங்க சரி அடிக்கடி வாங்க